எங்கள் பகுதியில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா வகையான ஃபெஸிலிட்டிஸுமே அவைலபிலா இருக்கும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்னு டென்டெல்லுக்கு தேவையான ஸ்கேன்ஸ் எல்லா வசதிகளுமே எங்கள் மருத்துவமனையில் இருக்கதான் செய்யுது அதே சமயம் ஒரு சிவியரான கண்டிஷன் ஒரு மக்கள் ஃபேஸ் பண்ணும்போது சிவியரான கண்டிஷன் வரதும் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரெஃபர் கொடுத்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்றது இருக்கும் அது க முற்றிலும் தவிர்க்கணுன்றது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த ஒரு சீரியஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும் போது பேஷண்ட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆம்புலன்ஸ்லேயா இருக்கட்டும் டிராவல் பண்ண வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதே சமயம் அதை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிராவலிங் டைமை வந்து கம்மி பண்ணலாங்கிறது தான் யோசிக்கணும் அதனால் ரெஃபரன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் கொடுக்குறது வந்து கம் கம்மி பண்ணிட்டு அந்த ஜிஎச்சில் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ எல்லா வசதிகளையும் கொண்டு வரணும் அதாவது பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சிவியர் டிசீஸ்ஸுக்கு தேவையான பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா வசதிகளையுமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கண்டிப்பாக கொண்டு வரணும் அதே சமயம் ஃபர்ட்டிலிட்டி ஃபர்ட்டிலிட்டி அதாவது மகப்பேறு பெண்களுக்கும் சரி கொ நியூ பார்ன் பேபிஸ் அதாவது குழந்தைகளுக்கும் சரி எல்லா வகையான வசதிகளையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த டைமில் தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப கேர் தேவை அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்றது வந்து மகப்பேறுக்கு எப்படி இருக்காங்கன்றதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் சுகாதாரமான மையமாக கொண்டு வரணும் ரொம்ப நீட்டாக இருந்தால்தான் அந்த சமயத்தில் பெண்களுக்கு வந்து இன்னுமே கம்ஃபர்ட்டபுலாக இருக்கும் அடுத்தது குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபெக்க்ஷன்ஸ்க்கு இருக்கட்டும் சரி டிசீஸ்க்காக இருக்கட்டும் சரி ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிப்பாங்க ஸோ அதை கம்மி பண்றதுக்காக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எப்போயுமே வந்து நீட்டாக இருக்கணும் கிளீனாக இருக்கணும் அடுத்தது எல்டெர்லி பீப்பிள்ஸ் வயதானவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகள் அவங்களுக்கு வந்து ரீஹேபிலிட்டேஷன் அதாவது ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் ஃபிசியோதெரபி டிபார்ட்மென்ட்ஸ் வந்து வயதானவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பரப்பளவு அதிகத்தோட இன்னுமே நீட்டாக கிளீனாக பண்ணி வச்சிருக்கணும் அப்போதான் வயதானவங்களுக்கு நடக்கறதுக்காக இருக்கட்டும் சரி அவங்களோடய இப்போ அவங்களுக்கு மூட்டு வலியாக இருக்கட்டும் சரி அப்படினு ஹாஸ்பிட்டல்க்கு வரவங்களுக்கு ஒரு பிளசன்ட்டான என்விரான்மெண்ட் இருக்கணும் இருந்தால்தான் அவங்களால் எதுவாகருந்தாலும் ஒரு க்ளியரான கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வந்து அவங்களை வந்து நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அடுத்தது கேன்சர் பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்யூமர் மாலிங் பெனின் மாலிக்னன்ட்டுனு ரெண்டு இருக்குது ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசல்ட்டு வரதுங்கிறது ரொம்ப லேட் ஆகுது அந்த டெஸ்ட் ரிசல்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்ஸோட ட்யூரேஷன் டேட்டு ட்யூரேஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் அதை கம்மி பண்ணாங்கனால் ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரமிச்சிடலாம் அடுத்தது டயாலிசிஸ் டிபார்ட்மென்ட் டயாலிசிஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பயங்கர கேரோடு பண்ணவேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் டயாலிசிஸ் அதாவது பிளட்டை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து பிளட்டை புயூரிஃபை பண்ணி திருப்பியும் மனுஷங்களுக்கு அதை மனுஷங்களோட கிட்னிக்கு உள்ளே தருவாங்க ஸோ அதை வந்து ரொம்ப கேரோட வெரி டெலிகேட் ப்ரொசிஜர் அந்த டெலிகேட் ப்ரொசிஜரை வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பண்ணணும் அந்த டயாலிசிஸ் டிபார்ட்மென்டுக்கு வந்துட்டு நீட்னஸ் அண்ட் கிளென்லினஸ்ன்றது ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்